நாங்கள் வீட்டில் தனியாக செய்யும் போது எங்களுக்கு ஒரு மாதிரி போர் அடிக்கும் அதே நாங்கள் கூட்டா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸுங்களோட தோழிகளோட செய்யும் போது நல்லா சந்தோஷமாக இருக்கும் ஒரு ஆசனம் செய்வாங்கள் நம்மளும் அதைப் பார்த்து செய்யலாம் இல்லை அவங்க ஒரு விருப்பத்தை சொல்லுவாங்கள் அது மாதிரி ஒரு ஆசனத்தை நம்ம வந்து செய்யலாம் அதனால கூடி செய்கிறது எப்போதுமே நல்லது தான்